சார் வல்ராசு சலூன் ஷாப்பா சார் வந்து ஹேர் கட் பண்ணணும் சார் ஃபேடு ஹேர் கட் பண்ணணும் ஆ ஓகே சார் ஆ எவ்வளோ சார் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் வருமா சார் ஃபயர் கட்டிங்கு ஷேவிங்கு ஃபேஸ் வாஸ்லாம் பண்ணுவீங்களா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் டையி அந்தமாதிரிலாம் அடிக்கணும் சார் ஆ ஓகே சார் லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது கள்ளக்குறிச்சிலேயா சார் ஓகே சார்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 ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் சைடு ஒன் சைடுலாம் வெட்டுவீங்களா சார் கொழந்தை குழந்தைக்கி பேபி கட்டிங்லாம் பண்ணுவீங்களா சார் பேபி கட்டிங்லாம் பண்ணுவீங்களா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஃபேட் கட்டிங் தான் பண்ணணும் ஓகே சார் ஓகே சார் கடை இப்போ வந்து இப்போ டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இருக்காதா சார் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டை அந்தமாதிரிலாம் எதுவுமே இருக்காதா சார் ரெகுலராகவா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் கடை அவ்வளோ நேரம் இருக்கா சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நான் வந்துர்றேன் சார் ஷாப்புக்கு வந்துட்டு வந்துர்றேன் சார்